அதிக நேரம் தண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து காக்கா நீச்சல்னு சொல்லுவாங்க அந்த காக்கா நீச்சல் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அது எதுக்காக அப்படின்னாக்கா நம்ப ரிலாக்ஸ்லேஷனுக்கு அந்த காக்கா நீச்சல் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த காக்கா நீச்சல் அதிகமாக அடிக்கும் போது நம்ப உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வெச்சு பண்ண முடியும் இன்னொன்று ரொம்ப ஸ்பீடாக நீந்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆயிடும் அதேபோல ஆற்றுலையோ குளத்துலையும் நம்ப குளிக்கிறோனா நல்ல தண்ணியாக இருக்கும் போது அந்த அடிக்கடி தண்ணிக் குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் தொண்டை வறண்டு போயிடும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்போ அதை சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா குளுக்கோஸோ இல்லை ஏதாக ஃப்ரூட்ஸோ நம்ம வாங்கி வெச்சு சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் எனர்ஜி குறையாம நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம் ஆற்றுலையும் குளத்துலையும் சின்ன வயசில் எவ்வளோக்கு எவ்வளோ வெளாட்றமோ குளிக்கிறமோ ஆடுறமோ அந்தளவுக்கு நம்பளோடய உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் நம்பளோடு உடம்பு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ